நம்ம மொபைல் ஃபோனு வந்து எதோ பெருமைக்கு ஃபோனுல்லை இந்த ஃபோனு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னால் அதில் வந்து நம்ம தெரியாதல்லாம் அங்கே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிலானா எல்லாம் விஷயமும் நம்ம பார்க்கணுன்னு அவசியமில்லை எது நம்மளுக்கு தேவை ஒரு நியூஸ் தேவை ஒரு இடத்துல வந்து ஒரு ஆபத்தோ ஒரு நல்ல நியூஸ் பேப் போடுவாங்க நம்மளுக்கு தெரியாததை அங்கே தெரி தெரிவித்து காமிக்கிறாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த ஃபோனில் என்கிட்ட சின்ன ஃபோனு இருந்தாலும் நான் பக்கத்து வீட்லேயும் பார்க்குறேன் எங்கள் பொண்ணு ஃபோனு இருந்துச்சுனு பார்க்குறேன் ஆனால் முக்கியமாக அந்த ஃபோனு வந்து நான் பார்ப்பேன் அடிக்கடி பார்ப்பேன் அந்த ஒரு ரெண்டு மூணு சேனலுருக்குது அந்த சேனல் வந்து முக்கியமாக அந்த சேனல் நான் பார்த்தே ஆவேன் அதில் வந்து நல்லாவே நம்மளுக்கு புரியுது புரியுது நம்ம வந்து அது நம்ம வேலையை கொஞ்சம் செஞ்சுட்டு அதை கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா அந்த ஃபோன் நம்ம ஃபோன் பண்றதுக்கு மட்டும் இல்லை சேனல் இந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் நான் சொல்கிறது எனக்கு அனுபவம் இருக்குது அதனால நான் சொல்கிறேன்